திருப்பூர் மாவட்டத்தில் ஒவ்வொரு வகையான வீடுகளும் இருக்கு சின்ன வீட்லருந்து பெரிய வீட்லருந்து ரியலெஸ்டேட்லருந்து எல்லாமே இருக்கு ஸோ பெரும் பெரும்பான்மையாக புலம்பெயர்ந்து வர தொழிலாளர்களுக்காக தான் இங்கே வீடுகள் நிறைய இருக்கு சின்ன சின்ன வீட்லருந்து பெரிய பெரிய வீட்லருந்து நார்மலாக ஒரு சின்ன வீட்டோட வாடகையோ பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்துலருந்து மூவாயிரத்துலருந்து ஆயிரத்து ஐநூறுலருந்து இருக்கு அதுவே நிறையா பேர் வந்து தங்குறாங்க அப்படின்னா ஒரு ரெ ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் இந்த மாதிரி குறைந்த விலையிலேருந்து அதிக விலை வரைக்குமே இருக்கு ஸோ இப்ப மோஸ்ட்லி பத்து பேர் வந்து தங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரே வீட்டுலையே அந்த பத்து பேர் தங்குறதுக்கான வசதிகளும் இருக்கு இப்போ வந்துவிட்டு நிறையா பேருக்கு இப்போ வீட்டில் பொருட்கள் நிறையா தேவைப்படுது அப்படின்னு இப்போ வாஷிங் மிஷின்லருந்து க்ரைண்டர் மிக்ஸி இந்த மாதிரி சின்ன சின்ன வீட்டு தேவையான பொருள்களில் தேவைப்படுதுன்னா அந்த வீட்டோட வாடகையும் அதிகமாக தான் இருக்கும் கொஞ்சம் பொ வீடு சின்னதாக இருந்தாலுமே வீட்டு வாடகையும் அதிகமாக தான் இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளுக்கு தகுந்த மாதிரி தான் வந்துவிட்டு திருப்பூரில் வீடுகளுக்கான விலை அப்படிங்குறது நிர்ணயக்கப்பட்ருக்கு அதைத்தவிர்த்து அபார்ட்மெண்ட் அப்படியெல்லாம் தங்கணுன்னா கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கும் அபார்ட்மெண்ட் அப்படின்னாலே விலை உயர்வாக தான் இருக்கும் பெரும்பாலுமே எல்லா பக்கமே அதுவே சிட்டி சைட்டுக்குள்ளே வருது சின்ன இடத்துல இல்லாமல் கொஞ்சம் பெரிய இடத்துல வருது அப்படின்னா சின்ன வீட்டோட விலைய கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும்